ஜாதி மல்லி செடி இருக்குது அது வெயல் நாளில் ரொம்பவும் கருத்து போயிடும் அது மாடி மேலேலாம் ஏறுதுன்னா வெய்ய தாங்காது சூடில் வந்து அது கருகிடும் அதனால் கத்திரியால் எல்லா செடியும் நல்லா மொனையில் கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை ஈரப்பதமாக நம்ம வச்சிக்கினோம்னா அப்புறம் அப்புறம் அது கொஞ்ச கொஞ்சமாக நல்லா துளுத்து நல்லா பராமரிச்சிக்கின்னே வந்தால் துளுத்து நல்லா அதுக்கப்புறம் பூ பூக்கும் அதனால் எல்லா செடிங்களுமே வெயல் நாளில் கத்திரியால் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி அடிக்கடி அதுக்கு பாய்ச்சுக்குன்னே வந்தாக்கா அது துளுத்துக்குன்னே வந்துச்சுன்னாக்கா அந்த கோட வெறு வெயல் நாள் போன பிற்பாடு அது துளுத்து வந்து பூ பூக்கத் தொடங்கும்